வணக்கம் என் பேர் ருத்திக்கா டூ டேஸுக்கு முன்னாடியே நான் உங்கக்கிட்டடே சிலிண்டர் வேணும்னு புக் பண்ணிவிட்டேன் பட் இன்று வரைக்கும் எங்களுக்கு இன்னும் வரலை எங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் ஒரு பிக் ஃபங்க்ஷன் இருக்குது இப்போ எங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நெனைச்சா சிலிண்டர் ரொம்ப டிமாண்டாயிருக்கு யாருகிட்டேயும் கேட்க முடியாத அளவுக்கு இப்போ இருக்கோம் இப்போ நீங்கள் சிலிண்ட்ரு கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுத்திட்டீங்கனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களோட முன் பதிவு எண் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பூஜ்ஜியம் அண்ட் என்னோட ஆதார் கார்டு கடைசி நாலு எழுத்து நாலு அஞ்சு நாலு அஞ்சு இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து நீங்கள் கரெக்டாக என்னோட புக் பண்ண இடத்த சூஸ் பண்ணி கரெக்டாக ஆர்ட்ரு பண்ண இடத்துலருந்து நீங்கள் டெலிவரி பண்ணிட்டிங்கனா ரொம்ப உதவியாயிருக்கும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இன்னைக்குள்ளேயே டெலிவரி பண்ண பாருங்கள் ரொம்ப தேங்க் யூ